ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை இது போன்ற ஊடகங்கள்னு தமிழ் மொழியை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி வர்றாங்க ரேடியோ டிவியில் வந்து நியூஸு அந்தமாதிரி பத்திரிக்கை இதெல்லாம் பண்ணும்போது தமிழ்மொழி எப்படி உச்சரிக்கணும் அதை எப்படி உச்சரித்து படிப்பாங்க மக்கள் அதை நம்ம எப்படி டைப் பண்ணணும் எப்படி நம்ம ஊடகங்களில் பேசணும் இது போன்றதெல்லாம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் அவங்கவுங்க இடத்துல வந்து அவங்க லாங்வேஜில் எப்படி பேசணுமோ அதுபோல் தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனால் ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை இது போன்ற ஊடகங்கள் வந்து தமிழ்மொழியை ரொம்ப சிறப்பாக பேசுறாங்க அதை படிக்கற மக்களும் அப்போக்கியப்ப தமிழ்மொழியை நம்ம இப்படிதான் பேசணும் இதை இப்படிதான் புரிஞ்சிக்கணும் அப்படினும் புரிஞ்சுக்கிறாங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க தமிழ்மொழி என்பது ரொம்ப முக்கியம் அவங்கவுங்க மொழி எதுவோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்தமாரி தமிழ்மொழியில் நம்ம பேசாமல் இருந்தால் தமிழ்மொழி எப்படி உச்சரிக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அது போன்ற இது போன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை இந்தமாரி ஊடகங்கள் மூலிமா தான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமாக இருக்குது எந்தவொரு இன்ஃப்ரமேஷன் எந்தவொரு செய்திகள் தெரிஞ்சிக்கணும்னாலும் நம்ம ரேடியோ அந்த காலத்தில் ரேடியோ டிவி செய்தித்தாள் அந்தமாரி வந்து இப்போ அதிகமாக செய்தித்தாள் பத்திரிக்கையில் வந்து சில பேர் படிக்கிறாங்க எல்லோருமே மொபைல்லேயே தெரிஞ்சுக்கிறாங்க அதன் மூலம் செய்தித்தாள் என்பது சில வாசிக்கும் போது சில சேனல்களில் மிக சிறப்பாகவும் ரொம்ப நல்வழியிலேயும் மக்கள் இந்த மாரிதான் தமிழ் பேச்சை பேசணும் தமிழ் உச்சரிக்கணும் அந்த மாரிதான் உச்சரித்து வீடியோ அந்த மாரி பத்திரிக்கைலாம் விட்றாங்க அந்த மாரிதான் விட்டுட்ருக்காங்க இது ரொம்ப சிறப்பானதாகவும் தமிழ்மொழியை யாரும் இது பண்ண முடியாத அழிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு செய்தித்தாள் பத்திரிக்கை இது போன்ற இதுங்கள் உதவுகிறது மக்கள் ரொம்ப நன்றாக புரிஞ்சுக்கிறாங்க செய்தித்தாள் என்பது ரொம்ப முக்கியம் மக்கள் தெரிஞ்சுக்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க தமிழு வேற மொழிகளிலிருந்தும் ஏன் இங்கிலீஷ் மொழி அந்தமாரி இருந்தாலும் தமிழ் மக்கள் தமிழ் பத்திரிக்கையை ரொம்பவும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க அது தமிழ் மக்கள் ரொம்ப உபயோகமாக இருக்குது